அண்ணா இப்போ தான் நான் வந்து ஃபுட்டு ஆர்டர் பண்ணிணேன் அரேபியன்லேருந்து அதில் வந்து நான் கொஞ்சம் டெசர்ட்லாம் சேர்க்க மறந்துட்டேன் ம் நம்பர் வந்து ஃபோர் எயிட் ஒன் டூ என்ன அண்ணா உங்கள் இதில் வந்து என்னென்ன டெசர்ட்லாண்ணா இருக்கு ம் இதில் வந்து ஐஸ்கிரீம் கேக்கு இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க ம் ஏற்கனவே நான் வந்து ஆர்டர் பண்ணிணேன் அதுக்கெலாம் காசு கட்டிவிட்டேன் இப்போ இதுக்கு மட்டும் காசு அனுப்புறேன் ம் அட்ரஸ் வந்து மேட்டுப்பாளையம் மஹாதேவபுரம் ம் கூப்பன் கூப்பன் கோட்லாம் இருக்குண்ணா ஏற்கனவே வாங்கினதுக்கு அதில் வந்து லெஸ் பண்ணிக்கோங்க என் ஃப்ரெண்டு சொன்னால் தள்ளுபடி ஆஃபர்ருக்குன்னு சொன்னால் அதுக்கும் மைனஸ் பண்ண முடிஞ்சால் மைனஸ் பண்ணிக்கோங்க ம்